தமிழ்நாட்டுலே ரொம்ப பழமையான மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான்ங்க ஆனால் இப்போது வந்து இருக்கிற சூழ்நிலையில தமிழ் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஆங்கிலம் அந்தமாதிரி கன்னடா இந்த மாதிரி நிறையா மொழில பேசுகிறாங்க ஆனால் எல்லா மொழியும் வந்து தமிழில் இருந்து தான் வந்தது ஆனால் தமிழ் வந்து இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க தமிழ் பேசினா அது வந்து தாழ்வாக பார்க்கறாங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் நல்லா பேசுகிறாங்க கெத்துன்னு நெனைச்சிட்டு எல்லோருமே இப்போ இருக்கிற மாதிரி ஜென்ரேஷன் எல்லோருமே வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க இப்போ வந்து ஸ்கூலில் சேத்துறதா இருந்தாலும் தமிழ் மீடியமெல்லாம் சேத்தாம இங்கிலீஷ் மீடியமில் தான் சேத்துறாங்க என்ன எல்லோர்த்துக்கும் ஒரு தமிழ் வார்த்தைக்கூட தெரியலை ஆனால் தமிழில் எவ்வளோ இருக்குது இலக்கியம் திருக்குறள் பலமொழின்னா நெறையா வகையான தமிழ் எல்லாம் இருக்குது அது தமிழில் இருக்கிற இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டிங்குது ஆனால் பல வகையான நா பல நாட்டில் இருக்கிறவங்க கூட தமிழ் வந்து கத்துக்கணுன்னு ஆர்வமாயிறதே திருக்குறள் படிச்சுட்டாங்க தமிழ் பேசுகிறாங்க தமிழ் பாட்டு படிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அந்த முயற்சிலாம் பண்ணுறாங்க கத்துக்கணுன்னு ஆர்வமாக இருந்து வெளிநாட்டுல இருக்கிற ப்ரிட்டிஷ்காரங்க அந்தமாதிரி நிறைய பேர் கூட எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்ல இருக்கிறவங்க எல்லோருமே வந்து தமிழை பற்றி கண்டுக்கிறது இல்லை ஆனால் வந்து இங்கிலீஷு தான் பெருசாக நெனைச்சுலாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் வந்து இவ்வளோ பழமையான மொழி அது வந்து யாருக்குமே புரியமாட்டேங்குது தெரியமாட்டேங்குது ஆனால் இங்கிலீஷில் தான் பேசணும்ன்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுகிறாங்க கத்துக்கிறாங்க எங்கே வெளியே போனாலும் கம்பெனிக்கு போனாலும் தேவையா இருக்குதுன்னு சொல்லி இங்கிலீஷ் தான் கத்துக்கிறாங்க தமிழை பேச மாட்டேங்கிறாங்க இங்கே எங்கே போனாலும் தமிழில் பேசினா இன்னும் இழிவா தான் நினைக்கிறாங்க கம்பெனிக்கு போய் இன்ட்ரவியூக்கு போனாலும் அங்கேயும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க அதலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷை கற்று அதுதான் பேசுகிறாங்க தமிழை பேசுவது இல்லை யாருக்கிட்டேயோ தமிழில் பேசத் தெரிஞ்சாலும் ஆனால் இங்கிலீஷ் தான் பேசி பழகுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்தமாதிரி சூழ்நில வந்து தமிழ் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே போய்ட்ருக்கு இனி வர்ற ஜென்ரேஷன்லேயும் சுத்தமாக இப்போ இருக்கிற தமிழுக கூட அப்போ வந்து சுத்தமாக இருக்காது இங்கிலீஷாக அந்தமாதிரி தான் போகும் தமிழ் இருந்துச்சான்னா கூட தெரியாமல் போகிற சூழ்நிலையில கூட இருக்குது ஆனால் வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லோருமே கொஞ்சமாவது தமிழ் கற்றுக்கணும் தமிழ்னா என்னென்னு தெரிஞ்சு எல்லோருமே பேசணும் பழகணும் அதில் இருக்கிற இலக்கணம் திருக்குறள் பழமொலி இந்தமாதிரி இருக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு அது பற்றி எல்லோர்த்துக்கும் தெரிய வைக்கணும்ன்னு இருக்கணும்